எங்கள் பள்ளியில் எங்களது மதத்தை பற்றி பாட பகுதி எதுவும் கிடையாது எங்களது வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு சமூகம் என்பது அனைத்து மதத்தினரையும் ஒன்று கூடி இருப்பதே ஆகும் அதனால் அதனால் எங்களது சமூகத்தை சேர்ந்த சில பேரை எல்லாருமே அதில் கூடி இருக்கிறதனால எங்கள் சமூகமும் வாழ்க்கையும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த எங்களோட வாழ்க்கை முறை எங்களோட சமூகத்தை சார்ந்துதான் இருக்குமே ஆழி வேற எதுவும் மாற்றங்கள் எதுவும் கிடையாது சமூகம் எப்படி எங்களை வழி நடத்துகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் எங்கள் வாழ்க்கை முறையும் நாங்கள் மாற்றி அமைத்து கொள்கிறோம்